தமிழகத்துல சுற்றுலா தலங்கள் கேள்வி படாத செய்திகள் கிராமங்கள் இருக்குது நிறைய இருக்குது அதில் முதல்லனு பார்த்தீங்கனாக்கா திருவண்ணாமலையில் வந்து செங்கத்தில் மூணு இடத்துல வந்து இது இருக்குது ஃபால்ஸ் இருக்குது மூணு ஃபால்ஸு மூணு ஃபால்ஸும் நல்லா இருக்கும் ஆனால் யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது காட்டுக்குள்ளே போகற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்தா அதே திருவண்ணாமலையில் சாத்தனூர்ன்னு டேமு இருக்கு சாத்தனூர் டேமும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனா ஜவ்வாது மலை ஜவ்வாது மலை ரெண்டு ஃபால்ஸு இருக்குது ரெண்டு ஃபால்ஸும் சூப்பராக இருக்கும் ஒன்று பீமன் அருவி இன்னொன்று ஐந்தருவின்னு ஒன்று இருக்குது அதே பார்த்தீங்கனா குற்றாலத்து திண்டுக்கலுக்கு போனீங்கன்னா குற்றாலம் குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா அதுலையும் மூணு நாலு ஃபால்ஸு இருக்குது எல்லாம் ஒரே தெரிஞ்ச ஒரே ஃபால்ஸ் வந்து ஐந்தருவி மட்டும்தான் மற்ற ஃபால்ஸ் எல்லாம் வந்து அலோ பண்ணுறாங்க ஒரு சில நாளில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மற்ற வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டுறாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாட்சியில வந்து டாப் டாப் ஸ்லிக்குன்னு ஒன்று சொல்லிட்டு மேலே உச்சியில போய் பார்த்துட்டு ஒன்று இது இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா

குட்லாம் பட்டின்னு ஒன்று இருக்குது ஒரு குட் குட்லூர்ன்னு ஒன்று இருக்குது மதுரையில் வந்து ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் தான் இது இங்கே வந்து இங்கே வந்து எல்லாம் நீங்கள் வந்து ஃபால்ஸ் நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு ஃபால்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டெம்பிள் அது நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலையும் பீச் இருக்குது விழுப்புரத்துலையும் பீச் இருக்குது தூத்துக்குடியிலையும் பீச் இருக்குது தூத்துக்குடியிலையும் பெரிய பீச் இருக்குது தூத்துக்குடியில வந்து உப்பு நல்லா இது பண்ணுறாங்க அது இல்லாமல் அது சுற்றுலா தலம் தான் வந்து அது வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா தெப்பைக்குளம் தெப்பைக்குளம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து தண்ணி ஊற்றுனால இப்போ இன்னும் நல்லா இருக்கு தெப்பைக்கொளத்துல வந்து அதே மாதிரி திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலையும் இன்னொரு இடமும் இருக்குது செஞ்சி செஞ்சி செஞ்சி கோட்டை செஞ்சி கோட்டை வந்து நிறையா பேருக்கு தெரியும் இப்போ வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஆனால் இப்பையும் ஓரளவுக்கு போயினுந்தான் இருக்குது ஆனால் கம்மியாக போகுது யாருமே எடுத்து இது பண்ணல அதனால் கம்மியாக போயினு இருக்குது செஞ்சி கோட்டை வந்து